நான் டெய்லியும் ரன்னிங் போவேன் அதனால் எனக்கு ஓ அன்றைய நாள் ஃபுல்லாக உடல் நிறைய ப நல்லா இருக்குது அதனால் தொடர்ந்து போனேன் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் பிரைஸ் ரன்னிங்கில் எடுத்தேன் காலேஜில் வந்து தேர்ட் பிரைஸ் எடுத்தேன் அப்புறமேட்டா ஒன் ஹண்ரட் மீட்டரில் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் பிரைஸ் எடுத்தேன்